எங்கூரில் வந்து எம்பி எம்எல்ஏ தலைவர் எல்லோருமே எங்களுக்கு வந்து எல்லாம் நல்லது பண்ணிக் கொடுக்குறாங்க எந்த கட்சியாக இருந்தாலுயும் வந்து அரசியலில் வந்து நாங்கள் எதுவும் பார்க்கறதில்ல எல்லோருக்குமே ஓட்டு போடுகிறோம் அவங்களும் வந்து நல்லபடியாக வந்து எல்லாம் எங்கள் பிரச்சினையை கேட்டு எல்லாம் பண்ணிக் கொடுக்குறாங்க இது குடிநீர் ரோடு வசதி குடிநீர் வசதி லைட்டு வசதி எல்லாமே அமைத்து கொடுக்குறாங்க எந்த கட்சி கட்சின்றது ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாமே பண்ணிக் கொடுக்குறாங்க எம்பி எம்எல்ஏ தலைவர் எல்லாமே எந்த அரசியல்வாதி ஸ்கூலு ஸ்கூலும் எங்கூரில் அமைத்துக் கொடுத்துனுக்குறாங்க நல்ல வீட்டு வீட்டுக்கு குழாய் அமைத்துக் கொடுத்துனுக்குறாங்க ஸ்கூல் பாத்ரூமு சைக்கிள் வசதி கேமரா வசதி சிசிடிவி கேமரா வசதி எல்லாமே அமைத்து கொடுத்துனுக்குறாங்க எங்கள் ஊரில் எல்லாமே எல்லா உதவியுமே செய்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனை எந்த கட்சிக்காரர் இருந்தாலுமே எல்லோருமே ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு பண்ணாலே அது போதும் எல்லா வசதியும் பண்ணுறாங்க